ஹலோ ஆமாங்க வாங்க வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்கிக்கலாம்ங்க பொங்கலுக்கு சிறப்பாக பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக போட்டுருக்கு வீட்டில் பார்த்திங்கனாக்கா மைசூர்பாக்கு ஜிலேபி லட்டு ஜாங்கிரி இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம்ங்க காரத்திலன்னு பார்த்திங்கனாக்கா மிச்சரு இருக்குது வாங்கிக்கலாம்ங்க பால்கோவாவும் வாங்கிக்கலாம் எத்தனை கிலோ வேணும்ங்க சரிங்க வாங்கிக்கலாம்ங்க ஸ்பெஷலாக போட்டு பண்ணிக்கலாம் எல்லாம் நேச்சுரலாக பண்ணுறது தான்ங்க கெமிக்கலாக எதுவும் பண்ணுறதில்ல பால் பாய்ல் பண்ணி நேச்சுரலாக வந்து பால் வாங்கிட்டு வந்து தான் பண்ணுறோங்க நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ணுவோம் அதில் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த பொங்கலுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக பண்ணிட்ருக்கிறோங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பண்ணிக்கலாம் ஆ லட்டும் போட்டுடலாங்க அது வந்து ஒர்ஜினல் நெய் தான்ங்க நெய்லேயே பண்ணிக்கலாம் அது லட்டு எத்தனை கிலோ வேணும்ங்க ரெண்டு கிலோ போதும்ங்களா லட்டு ரெண்டு கிலோ பால்கோவா ரெண்டு கிலோங்களா சரிங்க ஓகேங்க காரம்ங்க காரமும் இருக்குதுங்க காரமும் இருக்குது காரமும் இருக்குது குண்டு பூந்தியும் இருக்குது மிச்சர் இருக்குது அதுலேயே ஸ்பெஷல் மிச்சர் இருக்குது உங்களுக்கு அந்த பருப்பு போட்ட மிச்சர் அதுவும் இருக்குது கடலப்பருப்பு நெலக்கடல இருக்கும் நெலக்கடல மிக்ஸ் பண்ணுற அந்த மிச்சர் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி சேவு சேவு மாதிரி பார்த்திங்கன்னா அது சேவு அந்த பட்டை பட்டையா வருமில்லங்க அந்த மாதிரி இது உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம் முறுக்கு கை கை முறுக்குங்களா அரிசி முறுக்கா கை முறுக்கு கை முறுக்கு ஆ முறுக்கு எவ்வளோ வேணும்ங்க எத்தனை பேருங்க முப்பது பேருங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு முறுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம்ங்களா சரி ஓகேங்க அதெல்லாம் என்னைக்கு எத்தனை நாளில் வேணும்ங்க உங்களுக்கு சரி ஓகே ஓகேங்க எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வெச்சிடுறோம் நீங்கள் பொங்கலுக்கு மொதல் நாள் ஆனால் ஸ்வீட்டு பார்த்திங்கனாக்கா நானூறுபா வரும் கிலோ லட்டு ஆ பால்கோவா வந்து நானூற்றைம்பது ரூபா வரும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இது மிச்சர் இதெல்லாம் காரம் பார்த்திங்கனாக்கா முன்னூறுபாங்க கிலோ பண்ணிக்கலாம் வாங்க நேரில் வாங்க பண்ணிக்கலாம் வாங்க நீங்கள் டெய்லி வாங்குறப்போ இதுபோல் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் ஆ நான் மொதல் நாள் பேக் பண்ணி வெச்சிடுறேன் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஓகே ஓகே ஓகேங்க நல்லது ஆ ஆ ஓகே நல்லது